இந்திய விஞ்ஞானிகளைப் பற்றி பள்ளி அல்லது கல்லூரியில் படித்து இருக்கிறேன் ஒரு நாள் சர் ஐசக் நியூட்டன் தனது தோட்டத்தில் அமர்ந்து இருந்தார் அப்பொழுது ஆப்பிள் மரத்திலிருந்து ஒரு ஆப்பிள் கீழே விழுந்தது அந்த ஆப்பிள் பழத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு யோசித்தார் ஏன் இந்தப்பழம் மேலிருந்து கீழே விழுகிறது இதற்கு என்ன காரணம் என்று யோசித்தார் அப்பொழுது மீண்டும் அந்த பழத்தை மேலே எறிந்தார் அப்பொழுது மீண்டும் கீழே விழுந்தது எனவே பூமியில் ஏதோ ஒரு ஈர்ப்புவிசை உள்ளது அதனால் தான் எந்த பொருட்களை மேலே எரிந்தாலும் மீண்டும் கீழே வந்தடைகின்றன என்று யோசித்தார் எனவே சர் ஐசக் நியூட்டன் என்பவர் புவிஈர்ப்பு விசையை கண்டுப்பிடித்தார் மேலும் கணிதத்தில் ராமானுஜம் அவர்கள் நிறைய சாதனைகள் படைத்துள்ளார்